நான் முதலில் நினைவு கூறும் தேதி ஆகஸ்ட்டு பதினஞ்சு ஆயிரத்து தொளாயிரத்து நாற்பத்தி ஏழு நம் நாட்டின் சுகந்திர திருநாளாகும் ஒவ்வொரு ஆண்டும் இந்நாளை நான் நினைவு கூர்ந்து மகிழ்கிறேன் இரண்டாவதாக எங்களது திருமண நாள் ஒன்பது நான்கு ரெண்டாயிரம் ஆண்டு அடுத்தது எனது முதல் மகள் பிரசவித்த தேதி பத்து ஒன்பது ரெண்டாயிரத்து ஒன்று அடுத்ததாக எனது இரண்டாவது மகன் பிரசவித்த தேதி ஏழு மூணு ரெண்டாயிரத்து நான்கு அடுத்ததாக எனது மூன்றாவது மகள் பிரசவித்த தேதி பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து அஞ்சு இந்த ஐந்து நாட்களும் என் வாழ்க்கையின் மறக்க முடியாத நினைவில் இருக்கும் தேதிகள் ஆகும்